ஹலோ கேப் ட்ரைவரா ஆ ஓகே நான் வந்து மங்கநல்லூர்லேர்ந்து பேசுகிறேன் எனக்கு இங்கேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாதர் கோயிலுக்கு போகணும் நீங்கள் காலை காலையில் ஆறுமணிக்குலாம் நீங்கள் வந்துடுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு கூகுள் கூகுள் மேப்பில் உங்களுக்கு அட்ரெஸ் அனுப்பிடுறேன் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன் நாங்கள் ஒரு அஞ்சுப்பேரு வரோம் ஸோ எங்களுக்கு அங்கே வந்து ஈவ்னிங் வரைக்கும் இருக்கிறா மாதிரி இருக்கும்

ஆ ஓகே ஓகே போட்டுக் ஓகே ஓகே

ஆ ஓகே பரவாயில்லை இல்லாட்டியும் நீங்கள் வந்துட்டு நாங்கள் போனதுக்கப்பறமா திருப்பியும் உங்கள்கிட்டையே புக் பண்ணால் நீங்கள் எங்களுக்கு கார் அனுப்பிடுவீங்களா ஓகே ஓகே ம் அப்போ கம்மிதான ம் ஓகே மேம் அப்புறம் வந்துட்டு எனக்கு ஷார்ப்பா காலையில் ஆறுமணிக்கெலாம் எனக்கு கேப் வேணும் ஆ ஓகே ம் நாளைக்கு காலையில் ஆ ஓகே ஓகே நான் வந்து செண்ட் பண்ணிடுறேன் ம் நீங்கள் கூகுள்பே நம்பர் எனக்கு செண்ட் பண்ணிடுங்க ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களோட பில்லிங்க எனக்கு சார்ஜ் பண்ணி அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு செண்ட் பண்ணிடுறேன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து ஆ ஓகே சரி ஓகே கொஞ்சம் நல்ல ட்ரைவரா பார்த்து போட்டு அனுப்புங்க ஏன்னால் ஃபேம்லியோட போகிறோம் ஸோ வந்து ஆ ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் எனக்கு உங்கள் டீட்டைல்ஸ் அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன் ஆ ஓகே மேம் ம் ம் தேங்க் யூ மேம்